பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டு